எங்கள் ப ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பாரம்பரிய விளையாட்டுகளாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு இல்லை கில்லி ஆட்டம் இந்தமாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுதான் ஜல்லிக்கட்டில் அந்த காளையை அவுழ்த்து விட்டாங்கன்னா அதை படிக்கிறக்காக பசங்கள்லாம் அப்டி ஓடிப்போவாங்க அந்த மாடு எல்லோரையும் முட்டி தூக்கி வீசிடும் அதை யாருனாலையும் கடைசி வரைக்கும் பிடிக்க முடியாது ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டை அடக்கி கீழே சாய்ச்சி பரிசு வாங்கிடுவாங்க இதெல்லாம் அவுங்கவங்களோட திறமதான் அவுங்கவங்க திறமை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் இவர் அவிகவிக இது பண்ணிக்கிறாங்க அவிகளால் என்ன பண்ண முடியும்ன்னால் நம்ம பா பார்த்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் பாரம்பரிய விளையாட்டுக்காக நம்ம எப்படி நம்ம கலாச்சாரம் அழியாம இருக்கணுமோ அந்தமாதிரி பார்த்துக்கணும் தேவையில்லாத இதெல்லாம் பண்ணக்கூடாது புது இது வரலாம் ஆயிரம் விளையாட்டு வரலாம் ஆனால் பாரம்பரிய விளையாட்டுங்கறது ஒரு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்குக் கொடுத்தது அதனால அதை நம்ம எப்படி பா பாதுகாத்துக்கணுமோ அதை அப்படி இந்தமாதிரி பாதுகாத்தோம்ன்னாதான் நாளைக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கு அந்தமாதிரி விளையாட்டுன்னா என்னன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சால் தான் அவிகளால் என்ன பண்ண முடியுமோ அவிக பண்ணுவாங்க இந்த விளையாட்ல விளையாடி இல்லைன்னா இந்த விளையாட்டுக்கள்லாம் காலப்போக்கில் ஒன்றுமில்லாம அழிஞ்சி போயிடும் நம்மதான் பார்த்து இது பண்ணணும் எப்படி இது பண்ணுமோ எதிர்கால சந்ததிக்கு அந்தமாதிரி சேர்த்தி வச்சிடுணும் இந்த விளையாட்டெல்லாம் பொக்கிஷம் மாதிரி ஏன்னா இது நாட்டோடய மரபணுவையும் மாற்றுது அதே நேரத்தில் மனுஷங்களோடய மரபணுவுலேயும் பல மாற்றங்கள் நடக்குது இந்தமாதிரி ஜல்லிக்கட்டு மாதிரியான விளையாட்லல்லாம் அப்படி பா பாத்தோம் நடக்கும்போது தான் அந்த காளையோடய கன்றுகள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆரோக்கியமாக வரும் அப்படி ஆரோக்கியமாக வந்ததுன்னா தான் அதுக்கு பிறக்கக்கூடிய பசுமாடெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் கொடுக்கும் நிறைய இல்லைன்னா அந்தளவுக்கெல்லாம் இதனோடய மரபணுவில் சக்தி இருக்காது நம்ம அதை பார்த்து இது பண்ணோம்ன்னாதான் பாரம்பரிய விளையாட்டுகள காப்பாற்ற முடியும் அது எப்படி விளையாடணும்ன்னா இப்போ ஒரு ஜல்லிக்கட்டுன்னால் நடுவில் ஒருத்தர் நின்றுக்குவாரு நின்றுட்டு அவர் மைக்கை பிடிச்சி இவர் அங்கே போகிறாரா அவர் இங்கே வராருன்னு சொல்லுவார் அதுதான் அவர் வேலையே ஊரில் இருக்கிறவைங்கள பற்றியெல்லாம் கொறை சொல்கிறதுதான் அவங்க வேலையே ஆனால் அதையே தன்னோடய வேலையாக மாற்றிக்கிட்டாங்க அந்தமாதிரி நடுவில் நிற்கறக்கு ஒன்றும் பிரச்சினையில்லை மேடை மேல் நிற்கலாம் கீழே இந்த ஓரத்தில் நிற்கிற வீரர்கள்லாம் போய் ஓரத்தில் நிற்கக்கூடாது ஓரத்தில் நின்றோம்ன்னா மாடு முட்டி தூக்கி வீசிடும் இந்தமாதிரி முட்டி மாடு முட்டி செத்துப்போனவனுங்க நிறையா பேர் இருக்கிறானுங்க வீரர்கள் ஒன்றும் தெரியாமல் உள்ளே போய் அப்புறம் வீரர்கள்ன்னு சொல்லுவானுங்க அப்புறம் மாடு முட்டிருச்சுன்னால் அப்புறம் அவ்வளவுதான் ஒன்றும் பண்ண முடியாது செத்துப்போனால் அப்புறம் தூக்கிட்டு போய் மண்ணள்ளி போட்டு மூடிடுவானுங்க அதனால பார்த்து நம்ம இது பண்ணணும் என்ன பண்ணுமோ அதை சரியாக பண்ணணும் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யக்கூடாது ஜல்லிக்கட்டில் போய் மாட்டு வாலை பிடிச்சி இழுக்கறது கொம்பை பிடிச்சி நாலு ஆட்டு ஆட்டுறது இப்படி எல்லாம் பண்ணிங்கன்னால் எல்லா அவ்வளவுதான் ஒன்றுமில்லாம ஆயிடும் அதனால எப்போவுமே பாரம்பரிய விளையாட்டு விளையாடும்போது கரெக்டாக பண்ணணும் தேவையில்லாத விஷியத்தெல்லாம் பண்ணோம்ன்னா அவ்வளவுதான்